ஆமாங்கக்கா உங்களுக்கு என்னக்கா கத்திரிக்காய் வெண்டைக்கா அவரைக்கா பாவக்காய் வாழைக்கா தக்காளி எல்லாமே இருக்குதுக்கா உங்களுக்கு என்ன காய்க்கா வேணும் கிலோ நானூற்றம்பது ரூபாய்க்கா நானூறுரூபா ஒவ்வொரு காய் ஒவ்வொரு ரேட் இருக்குதுக்கா உங்களுக்கு என்ன காய் வேணும்னு சொல்லுங்கள் கத்திரிக்காய் முன்னூற்றம்பது ரூபாய்க்கா கிலோ வாங்குங்கக்கா இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்றோம் இல்லையா அதுவும் இப்போதான் இதுவே கம்மிதான் மார்க்கெட்டில் நீங்கள் போய் வாங்குனீங்கன்னால் இன்னும் அதிகமாக ஆகும்க்கா

அதுக்கு அதனாலதான்க்கா நாங்களும் சொல்கிறோம் கம்மியாகதான் கொடுக்குறோம் அதுலேயும் நீங்கள் இன்னும் கம்மி பண்ணுங்கன்னால் நாங்கள் என்னக்கா பண்ணுவோம் எங்களுக்கு எப்படிக்கா கட்டுப்படி ஆகும் அதனால்தான்க்கா சொல்கிறேன் முன்னூற்றம்பது ரூபாய் சொல்கிறேன் அதுலேயும் எப்படிக்கா கம்மி பண்ணுறது நாங்களும் தண்ணிக்கு அறுக்கிற ஆளுங்களுக்கு கூலி எடுத்துன்னு போகிறது எட்னு எடுத்துன்னு வர்றது வேலை ஆளுங்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கணும் இல்லைக்கா அதுக்கும் எங்களுக்கு கட்டுப்படி ஆகணும் இல்லை கஷ்டம் எங்களுக்கும் இருக்குதுக்கா ஆகணும்க்கா இருந்தாலும் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிற ரேட்டை விட எங்கள் கிட்டே வந்து கம்மிதான் நூறுரூபா கம்மியாகதான் இருக்குதே அதுலேயும் நீங்கள் இன்னும் கம்மி பண்ணுங்கன்னால் எங்களுக்கு எப்படிக்கா கட்டுப்படி ஆகும் நாங்களும் எல்லாேருக்கும் கொடுத்து சரிங்கக்கா பார்த்துக்கலாம் வாங்க முன்னூறுரூபா போட்டுக்கலாம் அவ்வளோதான் கம்மி பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாதுக்கா பார்த்துக்கலாம் வாங்க எப்போது வர்றீங்க ஆ சரிங்கக்கா வரும்போது ஃபோன் பண்ணிவிடுங்க ஆ சரிங்க